இந்த மாதிரி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒருத்தர் வந்து இருக்காங்க அவங்க வந்து நான் மருத்துவமனை வந்து பக்கத்தில் உடனே கூட்டிகிட்டு போக முடியல நான் ஒரு அர்ஜென்ட்டான வேலைக்கு வந்து போயிட்டுருக்கேன் அப்போது வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு அவங்கள வந்து வர சொல்கிறேன் உடனே வரவச்சி அவங்கள அனுமுச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் என்னோட வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அவங்க வந்து வயதானவங்கள் வந்து ரொம்ப எளிமையானவங்களை அவங்கள வந்து யாரோ ஏத்திட்டாங்கன்ட்டு இந்தமாதிரி பண்ணிருக்கோம் அவங்கள வந்து நல்லா சேஃப்டியா எடுத்துட்டு போய் பாதுகாத்து வீட்டில் கொண்டு விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கப் அவங்க வந்து பெட்டில் அட்மிட் பண்ணுறதுக்கு இந்தமாதிரி அமௌண்ட் இல்லை அப்படின்ட்டு இந்தமாதிரி சொல்கிறாங்க வீட்டில் சேவை வந்து செய்கிறோம் வீட்டில் வந்து எடுத்துட்டு போயிட்டு டெய்லியும் மருத்துவர் வந்து வந்து நர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ இது இது இருக்குது அப்படி இப்படின்ட்டு சமூக பாதுகாப்பை வந்து திட்டப்படி பார்த்தா அவங்க வந்து நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் வந்து வயதானவங்களுக்கு வந்து மாத்திரை கேட்டால் இந்தமாதிரி அவங்க பிரஷ்ஷரு கேட்டால் சுகருக்கு தராங்க சுகருக்கு கேட்டால் பிபிக்கு தராங்க இந்தமாதிரி மாற்றி மாற்றி டேப்லெட் தராங்க அதனால் வயதானவங்க வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க இந்தமாதிரி வந்து இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்கள் வந்து நம்ம எல்லாம் மருத்துவங்கள் எல்லாருமே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்களை வந்து நம்ம தமிழ் நாட்டுக்குள்ள வந்து நம்ம எடுத்துட்டு கொண்டு வரணும் அந்தமாதிரி கொண்டு வந்தால்தான் நம்ம எல்லா எல்லாருக்குமே உயிர் வந்து ஆபத்தாகாது இருக்கும்